ஒரு புதிய மின் இணைப்பு வாங்கணும் அப்படின்னா மொதலில் வந்து மின்சார வாரியத்திட்டப் போய் ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வரணும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படினா ஒரு போர் ஆழ்துளைக் கிணறோ அல்லது கிணறோ இருந்தது அப்பிடினா அவங்க வந்து பார்த்துட்டு அதை சர்வே பண்ணிட்டு எங்களுக்குக் கம்பம் எங்கே இருக்குது எவ்வளோ தூரத்தில் இது பண்ணணும் அப்படிங்கிற பார்த்துட்டுப் போய் தான் சொல்கிறாங்க அதைப் பார்த்து அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து கிராம நிர்வாகிகிட்ட எழுதி வாங்கிட்டு போகணும் அதை எழுதி வாங்கிட்டுப் போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு வாட்டர் போர்டில் வந்து ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பிடபுள்யூவில் போய் பக்கத்தில் எதுவும் கவர்மெண்டு போர் இருக்கா அப்படினு அவங்க வந்து சர்வே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு லெட்ரு கொடுக்குறாங்க அந்த லெட்டர கொடுத்ததுக்கப்றம் கொண்டு போய் ஈபி ஆபீஸில் கொடுத்தம்னாத்தான் அவங்க அப்ளிகேஷன் வாங்கிட்டு அவங்க வந்து மறுபடியும் சர்வே பண்ணிட்டு எவ்வளோ தூரத்தில் உங்களுக்குக் கம்பம் இருக்குது எவ்வளோ தூரத்தில் உங்கள் கிணறு இருக்குது அப்படிங்கிறதப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு தட்கலில் சர்வீஸ் வேணுமா இல்லை ஃப்ரீ சர்வீஸ் வேணுமான்னு கேட்கறாங்க தட்கல் சர்வீஸு அப்படின்னா அதுக்குத் தகுந்த மாதிரி பணம் அதிகமாக கட்டணும் அதிகமாக கட்டினாக்க உங்களுக்கு உடனடியாக சர்வீஸ் வந்துடும் ஃப்ரீ சர்வீஸ் இலவச சர்வீஸ் வேணும் அப்படினாக்க உங்களுக்கு சீனியாரிட்டியில் தான் வரும் உங்களுக்கு சீனியாரிட்டி எப்போ வருதோ ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் அதுக்கப்புறந்தான் வரும் அப்படினு சொல்லிச் சொல்கிறாங்க நம்ம பண வசதிக்குத் தகுந்த மாதிரி தட்கல் சர்வீஸ் வேணும் அப்படினா பணத்தை கட்டினா உடனே சர்வீஸ் கொடுத்தர்றாங்க அடிக்கடி மின் துண்டிப்பு அப்படினாக்க ஒரு வெள்ளாமை வச்சு தண்ணி பாய்ச்சிட்ருக்கப்ப தான் வந்து திடீர்னு கரண்ட் கட் பண்ணிட்டாங்கனா அன்றைக்கு ஒரு கூலி ஆள் வந்து தண்ணி பாய்ச்சி களை எடுக்க இது பண்ணுறதுக்குலாம் வந்து கரண்டு போயிடுச்சு அப்படினா வந்து தண்ணி சரியாக பாயலை அப்படிங்கிறப்ப வந்து விவசாயத்துக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்குது